யோகான்றது வந்து உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில நன்மைகளும் இருக்குது ஹாசனாஸ் இருக்குது என்ன அப்படினா யோகாசனா இருக்குது மெடிட்டேஷன் சொல்கிறாங்க அதெலாம் நிறையவே இருக்குது பண்ணோம் அப்படின்னா மெடிட்டேஷன்றது நம்மளோட இடது வழியான மூச்சை இழுத்து வலது வழியாக நம்ம வந்து விடணும் அதனால என்ன சொல்கிறாங்கனா நம்மளோடய மூளைக்கும் வந்து ஆரோக்கியமான மூச்சு வந்து மூச்சுக் காற்று நம்ம மூளை வழியாக போய் அப்படியே சுற்றி மூளையில வந்து அப்படே பரப்பு தான் அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ரிலாக்சேஷன் கிடைக்குமா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாசனாஸ் பண்ணும் போது யோகாசனா பண்ணும் போது ஒரு சில வலியான இந்த முதுகு வலி ஓ குணமே படுத்த முடியாத ஒரு சில வலி இதுவெல்லாம் இருக்குது அதெலாம் வந்து இந்த யோகாசனத்தில் வந்து குணப்படுத்திடலாமா சொல்கிறாங்க என்ன அப்படினா இப்போ முட்டி வலின்னால் ஒரு யோகா அதுக்கு ஒரு யோகா இருக்குது கை வலின்னால் அதுக்கு ஒரு யோகா இருக்குது முதுகு தண்டு வலின்னால் அதுக்கு ஒரு யோகா இருக்குது கழுத்து வலி அதுக்கு ஒரு யோகா இருக்குது தலை வலி ஒரு யோகா ரொம்ப நம்ம வந்து உடம்பு நல்லா எடை அதிகமாக ஆயிட்டோம் அதுக்கு ஒரு யோகா நம்ம வந்து முகத்துல ரெண்டு சதைப் போட்ட அளவு முகம் பெருசாக இருக்குது அதை கம்மி பண்ணலாம் அதுக்கு ஒரு யோகா எல்லாத்துக்குமே யோகா இது வந்து உடற்பயிற்சி மட்டும் அல்லாது நிறையவே இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படினா நிறையவே ரிசல்ட்ஸ் காண்கிறதுனால அதிகபட்சமான பெனிஃபிட்ஸும் இருக்காம் சொல்கிறாங்க இதனால நிறையவே நம்ம வந்து கத்துக்கலாம் நிறையவே பண்ணலாம் ந நம்ம வந்து நிறையவே இதில் வந்து உபயோகம் அடையலாம் அது ஒரு விஷயம் நல்லதும் தெரிஞ்சிக்கலாம் நல்லதும் பண்ணலாம் நிறைய நல்ல விஷயங்களும் அடங்கிருக்குது யோகா பண்ணுறது என்னை பொறுத்த வரையும் நல்ல விஷயம் தான்